ஸோ இப்போ நான் காலேஜ் படிக்கிற ப்ளேஸ் பக்கத்தில் வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி கோவில்கள் தான் நிறையா இருக்குது அங்கே மருதமலை முருகன் கோயில்ருக்குறனால அங்கே மெயினாக வந்து ரிலீஜியஸ் சார்ந்த பீப்பிள்ஸ் அதாவது இப்போ சபரிமலை சீசன் டைமில் ஐயப்ப பக்தர்கள் போகிறவங்க எல்லாரும் அங்கே மெயினாக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தம்ன்னா மெயினாக இவங்க வரும் இந்த தைப்பூசம் டைம்மெல்லாம் வந்து பக்தர்கள் இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருந்தாங்க ஸோ அங்கே வந்து மெயினாக நான் பார்க்கறது வந்து ஒரு ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமான விரிச்சுவல் ஆக்டிவிட்டிலாம் நிறையா நடக்குது அங்கே வந்து மெயினாக பீப்புள்ஸ் வர்கிறவங்க ஹிந்து ரிலேட்டடான நம்ம இப்போ ரிலீஜியஸ் ரிலேட்டடான டூரிஸ்ட் வரவங்க டூரிஸிம் வரவங்கலாம் அங்கே மெயினாக அதிகமாக வருவாங்க அபார்ட் ஃப்ரம் தட் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ப்ளேஸஸ் வரவங்க அங்கே ஆனைகட்டியில் வந்து இந்த எலிஃபென்ட் ரிசர்வ் ஃபாரஸ்டு அங்கே ட்ரக்கிங் பண்ணுறதுக்காக வராங்க அப்புறம் இங்கே நம்ம லோக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தம்ன்னா கொல்லிமலை அதுமாதிரி டூரிஸம் ப்ளேஸஸ் பார்க்குறாங்க ஸோ இது இல்லாமல் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து அபார்ட் ஃப்ரம் இந்து கேரளா சைட் ஃபுட்ஸ் ட்ரைப் பண்ணணுன் இருக்கிறவங்க அங்கே வருவாங்க ஏன்னா நியர் டூ கேரளா நிறையா பேர் கேரளா சைட் ஃபுட் ட்ரை பண்ணும் அவங்களோடயா பழக்க வழக்கங்கள் ட்ரை பண்ணுங்கறனால அங்கே வருவாங்க அங்க வந்து கேரளா சைட் ஃபுட்ஸ் நிறையா கிடைக்கிறனால அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிற பீப்பிள்ஸ்லாம் அங்கே வந்து அவங்கள வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு போகிறாங்க